ஹலோ சொல்லுங்கள் ஆ க கிடைக்குங்க நாங்கள் பேக்கரியிலந்தான் பேசுகிறோம் உங்களுக்கு என்னென்ன வேணுன்னு சொல்லுங்கள் காசி அல்வா வேணுமா வேறு என்னங்க சொல்லுங்கள் எங்கள் இதில் கேரட் அல்வா இருக்கு முந்திரி அல்வா இருக்கு பால்கோவா இருக்கு முந்திரி அல்வா வந்து கால் கிலோ ஒன் ஃபிஃப்டி வரும் மேம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் கேரட் அல்வா இருக்கு கேரட் அல்வா ரேட் வந்து கால் கிலோ டூ ஹண்ட்ரெட் வரும் மேம் நீங்கள் சாம்பிள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கலாம் வேறு பால்கோவா இருக்கு மேம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் முறுக்கு மணப்பாறை முறுக்கு எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த கே இந்த ஓலை பக்கோடா மணப்பாறை முறுக்கு அது முறுக்கு வந்து ஒன் பீஸ் வந்து பத்து இருக்கும் மேம் பத்து முறுக்கு ஹண்ட்ரெட் வா ஹண்ட்ரெட் வரும் மேம் ஒரு மு முறுக்கு பத்துருவான்னு சேல்ஸாவுமா ஓகே இன்னொன்று இதில் சுத்து முறுக்கு சொல்வாங்க ஐயர் வீட்டில் போட்டு அவங்க வீட்லேந்து தரோம் அதுவும் ஸ்பெஷலாக இருக்கும் அது வந்து ஒரு பாக்ஸ் வந்து டூ ஃபிஃப்டி வரும் மேம் அந்த பாக்ஸ்லே நிறையா இருக்கும் முந்திரி எல்லாமே அதிர்சம் சீடை எல்லாமே இருக்கும் மேம் நீங்கள் உங்கள் உங்கள் ஏரியா உங்கள் ஏரியா புறத்தில் பிஸ்னஸ் கொடுத்தாங்கனா நாங்கள் ஹோம் டெலிவரி வெளிலலா பண்ணியிட்டுருக்கோம் ஏரியாக்கு பொருத்த மாதிரி மாறும் மேம் ஆனால் ப்ரெஷ்ஷாக இருக்கும் மேம் பக்கத்து ஏரியாவாக இருந்துன்னா எங்களுக்கு இருபது கிலோ மீட்டருக்குள்ளே இருந்ததுன்னா ஒன் ஹவரில் நாங்கள் டெலிவரி பண்ணிவிடுவோம் மேம் ஆ இருக்கு மேம் அது கால் கிலோ வந்து டூ ஃபிஃப்டி மேம் இப்போ ஆஃபர்கூட இருக்கு மேம் ஒரு கிலோ எங்களுக்கு ஒன்ரை கிலோ வாங்கினா அரை கிலோ ஃப்ரீ மேம் ஆஃபர் கூட இருக்கும் மேம் பர்சேஸ் பண்ணுறீங்ளா ஒரு கிலோ போதுமா மேம் ஓகே மேம் ஓகே மேம் உங்கள் அட்ரஸு நாங்கள் என்ன மேம் ஆ டூ டேஸில் வந்துருமாமுங்க டூ டே ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் பங்க்ஷனுக்கு உங்களுக்கு ஒரு கிலோ போதுமா மேம் ஓகே மேம் நாங்கள் உங்கள் ஏரியா லொக்கேஷன் எங்களுக்கு நாங்கள் இப்போ வாட்ஸ்அப் நு இதுக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டெலிவரி பண்ணிர்றோம் மேம் நீங்கள் அமௌண்டு வந்து நாங்கள் ஜிபே ஆ ஜிபே தான் மேம் டெலிவரி சார்ஜி ஃப்ரீ தான் மேம் டெலிவரி சார்ஜி ஃப்ரீ தான் மேம் அதுக்கு ரேட் மட்டும் பண்ணிவிட்டா ஆ டூ ஃபிஃப்டி பே பண்னும் மேம் அவ்வளோ தான் மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்